இங்கே வந்து ஏற்காடு தான் ரொம்ப ஃபேமஸு சேலத்தில் நான் எங்கள் பிள்ளைகளுக்கு லீவுன்னா ஏற்காடுக்கு கூட்டிட்டு போவேன் கோடை கோடை விழா போடுவாங்க அதுக்கு போவோம் கூட்டிட்டு போவோம் பூலாம் பலவகை பூலாம் இருக்கும் அரசு நல்லா இப்போ செரமம் நல்லா பண்ணியிருக்காங்க அதனால் பிள்ளைகளுக்கு அது ஒரு பொழுதுபோக்கா இருக்குது காலையில் போனால் நைட்டு வரைக்கும் இருந்துட்டு வருவாங்க குருவம்பட்டி ஜூ இருக்குது அங்கே எல்லா விலங்குகளும் இருக்குது அதையும் பார்த்துட்டு வருவாங்க பிள்ளைகளுக்கு ஒரு பொழுதுபோக்கு வேறு எங்கள் பக்கத்தில் அல்லா கோயில் நம்ம கோயில் தீர்த்தமலை எல்லாம் இருக்குது அதனால் எங்களுக்கு நல்லா போகிறதுக்கு வர்றதுக்கு பிள்ளைங்க இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏழைகளின் தலம்னா ஏற்காடுன்னு தான் சொல்வோம் அது ஏற்காடு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு எங்களுக்கு சேலத்தில் அதனால் நாங்கள் சேலம் ஏற்காட்டுக்கு மே மாசம் ஜூன் மாசம் ஆனால் பிள்ளைகளுக்கு லீவ் விடவும் அங்கே தான் போய் இது காலையில் போனால் சாய்ந்திரம் வரைக்கும் இருந்துட்டு வருவோம் மற்றது ஜூவுக்கு எப்பாது போவோம் அதுதான் எங்கள் சேலத்தில் ஃபேமஸ்